ஆ குட் மார்னிங் மேம்

நான் எங்கேயுமே வெளியவே போக முடியல மேம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரில லீவ் வேற இந்தமாதிரி ரெயினி ஹாலிடேஸ் போயிட்டுருக்கறனால இப்போ ஸ்டார்ட் பண்ணிணா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் எந்தளவு முடிச்சிருக்கீங்க ஆமாம் ஆ ப்ராஜெக்ட் நோட்லாம் பிள்ளைங்களை பண்ணவச்சிடீங்களா மேம் உங்களுக்கு டைம்

ஆமாம் அப்புறோம் வந்ததுக்கு அப்பறன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குதுல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வேற நிறைய இருக்காங்க எப்படி சிலபஸ்ஸை கவர் பண்ணி அவங்கள பிக்கப் பண்ண வைக்கப்போகிறேன்னு தெரில மேக்ஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உங்களுக்கு பிள்ளைங்க ஓகேவா மேம் ம் ஆமாம் ஆ ஆ ஆ ஓ ஆ ஓகே ஓகே ஓகே மேம் ஆ ஆ சிலபஸ் நான் ஆல்ரெடி ஜாமென்ட்ரியும் க்ராஃபும் முடிச்சனால ஒன்றும் ப்ராப்லம் இல்லை இன்னும் மீதி பேலன்ஸ் சம்ஸ் இருக்குது நீங்கள் மேம் நீங்கள் எல்லாமே ஃபிஸிக்ஸ் கெமிஸ்ட்ரி பையாலஜிலாம் கவர் பண்ணிடீங்களா எல்லாமே

ஆ ஆ இப்போது மீட்டிங் வேற வச்சாங்கன்னா நமக்கு இதான் முதோ கேட்பாங்க பட் நம்ம டேக்கில் பண்ணணும் ஏன்னா ஹாலிடேஸையும் இதையும் மேனேஜ் பண்ணி சிலபஸ்ஸை முடிச்சி இதுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகிடும்

ம் ம் ஆமாம் மேம் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டர்டே சாட்டர்டேவாது ஸ்கூல்லாம் வைக்கச் சொல்லணும் அப்போத்தான் நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் எக்ஸ்சாம்லாம் வச்சி ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியும் ஆமாம் மேம் ஆமாம் உங்களுக்கு லேங்க்வேஜ் மேம்கிட்ட நம்ம கொஞ்சம் சப்ஜெக்ட் இருக்க சப்ஜெக்ட் மேம்லாம் கேட்டோம்ன்னா கொஞ்சம் கொடுப்பாங்க அப்போ தான் நம்ம சிலபஸ் முடிக்க முடியும் சரி மேம் அதை பார்த்துப்போம் என்னென்னு நம்ம ஸ்கூல் ஓபன் ஆனவொடன்னே தேங்க்யூ மேம்